நான் நண்பர் ஒருவருக்கு தோட்டம் உள்ளது இடம் காலியாக இருந்துச்சு அது தோட்டம் போடணுன்னு சொன்னார் அது பல விதமான எண்ணங்களை சொல்லிகிட்ருந்தாரு அப்போ தான் அதில் வந்து நல்லா இதுக் காய்கறி தோட்டம் போடலாமேன்னு சொன்னேன் அதாவது ஒரு பக்கம் வந்து கத்திரிக்காய அதிகமாக வைக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் அதேமாரி அருமையான கத்திரிக்காய் வைக்கிறது அதுக்கப்புறம் வச்சு நான் பந்தலில போட்டு நீங்கள் அவரக்காய் புட்லங்க இதெலாம் போடலான்னு சொன்ன பார் அது அதுமாரி அவரும் வந்து அந்தளவுக்கு செஞ்சார் அப்படி செய்கிறப்ப ஒரு சில காலம் கழிச்சு அருமையாக இருந்துச்சு அதாவுது கையில எக்கச்சக்கமான அளவுக்கு புது மண் வேஸ்ட்டாக கிடந்ததுனால நல்ல ஒரு விளைச்சலை ஏற்படுத்தியது அது ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு அப்போ தான் சொன்னேன் இதுக்கு வந்து என்னென்ன செய்யணும் அதாவது வந்து தண்ணி கரெக்டான நேரத்துக்கு தண்ணி விடணும் அதிகம் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அப்படிலாம் அந்த அறிவுரைகள்லாம் சொன்னேன் அதனால் வந்து நீங்கள் நல்ல காச்சலு நல்லா கா அருமையான காய்ப்புலாம் ஏற்பட்டிருக்கு அதே மிகவும் அதை பார்த்தொன்னே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது